பல்லாங்குழி பல்லாங்குழி ஆடுபுலி ஆட்டம் தாயக்கரம் இதெல்லாம் விளையாடுவோம் அதுக்கப்புறம் வந்து டென்னிஸு டென்னிஸுக்கு அப்றம் அப்புறம் பாண்டி ஆட்டம் ஆடுவோம் ஆடின ஆடிட்டு அப்புறம் தாயக்கட்டை ஆடும்போது நாலு பேர் இல்லாமல் எட்டு பேர் சேர்ந்து ஆடி அந்த ஆட்டத்தை ரொம்ப பெருசாக ஆடுவோம் பெருசாக ஆடுவோம் அதை ஆட ஆட எங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது சித்தப்பா சித்தி ஒரு டீம்மு நான் எங்கள் அக்கா இவங்கள்லாம் ஒரு டீம் வெச்சு நாலு நாலு பேராக எட்டு எட்டு பேரா விளையாடுவோம் அது விளையாட விளையாட எங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது அது அதுக்கப்பறம் டென்னிஸ் ஆடும்போதும் நாலு பேர் சேர்ந்து ஆடுவோம் நாங்கள் நாலு நாலு ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் மாறி மாறி அடிப்போம் அதுக்கப்புறமும் குழந்தைங்கள்லாம் சேர்ந்து ஆடும்போது அவங்க தனியாக ஆடுவாங்க நாங்கள் தனியாக ஆடுவோம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பெரியம்மா அவங்கள்லாம் பல்லாங்குழி ஆடுவாங்க பல்லாங்குழில வந்து அதிகமாக இப்போ சித்தி தான் ஜெய்ப்பாங்க அவங்க ஜெயிக்கும்போதெல்லாம் நான் இது பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் நான் அப்படியே சேர்ந்து சேர்ந்து ஆடிட்டுருப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும்